நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நாங்கள் படித்த காலத்தில் வந்து பெண்களை வந்து அதிகமாக படிக்க வைக்க மாட்டாங்க அதனால சின்ன வயசுலே திருமணம் பண்ணி வெச்சுட்டாங்க அதுக்கப்பறம் கல்யாணம் ஆனதுக்கப்பறம் படிக்கணும்ங்கிறதெல்லாம் அப்போ ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் அதையும் மீறி அத்தனை தடைகளையும் தாண்டி ரெண்டு குழந்தைங்க பொறந்ததுக்கப்பறம் நான் மறுபடியும் எட்டு வர்ஷம் படித்தேன் அதாவது ரெண்டு டிகிரி முடிக்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய இதாக இருந்துச்சு சின்ன வயசில் இருந்து நான் என்ன கனவு கண்டேனோ டிகிரி வாங்கணும்னு ஆசைபட்டனோ அதை வந்து கல்யாணம் ஆனதுக்கப்பறம் நான் படித்தது தான் நான் இருக்குறதுலே நான் பண்ணின சாதனையாக நினைக்கிறேன் அதனாலேயே எங்கள் பொண்ணுங்களை வந்து எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு டிகிரி முடித்து தான் கல்யாணம் பண்ணி வைச்சேன் அதுனா அது தான் எனக்கு சந்தோசமாகவும் இருந்துச்சு நம்ம தான் படிக்க முடில நம்ம பிள்ளைங்களாவுது படிக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் படிக்க வெச்சு இன்னைக்கி ரெண்டு பொண்ணுங்களையும் வேலை வாங்குற அளவுக்கு படிக்க வெச்சு இருக்கிறேன்